அதாவது பெண்கள் வந்து முன்னே இருந்ததுக்கும் இப்போது வந்து ரொம்பவே முன்னேறி இருக்காங்க அதே சமயம் அவங்களுக்கான ஃப்ரீடம் கெ முழுசாக கெடச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு அதேசமயம் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நிறைய இடத்துல சாதிச்சிருக்காங்க அங்கே பெண் சுதந்திரன்றது வந்து இருக்குது ஆனால் முழுமையாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இங்கே நிறைய மாற வேண்டியது இருக்கு அதுமாதிரி பெண்கள்லையும் ரொம்ப முக்கியமான வ முன்னேறி நிறைய வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க அவங்க சந்திக்கும் தடைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களால சரியாக நடமாட முடியல அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது அப்புறம்